ஹலோ ஊபர் கஸ்டமர்கேருங்களா நேற்று மாரனோடையில் இருந்து சென்னை வரைக்கும் ஊபர் புக் பண்ணியிருந்தேன் நேற்று ஒரு டிரைவர் வந்திருந்தாரு முத்துசாமினு சொல்லிட்டு நல்ல அழகாக டிரைவ் பண்ணாருங்க ரொம்ப பொறுமையாக போனார் அதுபோல டிராஃப்பிக்லாம் கரெக்டாக நின்று போனார் அதில் என்ன ஒரு மிகை எனக்கு பிடிச்ச ஒன்றுனா கஸ்டமருடைய ஷேஃப்டியை வந்து ரொம்ப அழகாக பார்த்தாரு நாங்கள் சீ நாங்கள் கார்ல ஏர்றவுடனே எங்களுக்கு சீட் பெல்ட்லாம் போடச் சொன்னார் அது மாத்திரம் இல்லை நாங்கள் அந்த கார்ல பயணிக்கும்போதும் நிறைய விஷயத்தைப் பற்றி பேசிகிட்டு வந்தார் கார்ல நம்ம எப்படிலாம் போகணும் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் எங்கக்கூட ஷேர் பண்ணார் அதுபோல இன்னொரு ப்ளஸ் என்னன்னா அவர் போகிற வழியில கரெக்டாக எங்கெங்கல்லாம் சாப்பிட்லாம் எங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படினு சொல்லிட்டு நல்ல உணவகங்கள்ல அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார் நல்லா இருந்தது அவருடைய அந்த பேச்சுகள் அவர் எங்களை வ பத்திரமா எங்களை வீட்டுக்கு கொண்டுபோய் விட்டார் ரொம்ப நல்ல டிரைவர் அதுபோல் டிரைவர்களை நீங்கள் வச்சிருக்கீங்க உங்களை பாராட்டுறேன்